நானும் என்னோடய அம்மா அப்பாவும் சேர்ந்து ஊரில் விஷேசத்துக்காக போனோம் எங்கள் ஊர் மதுரை திருப்பூர்லேந்து பஸ் ஏறி மாட்டுத்தாவணிக்கு போனோம் மாட்டுத்தாவணி பஸ்டாண்ட் தான் இருக்கிறலையே அங்கே முக்கியமான பஸ்டாண்டு அங்கேருந்து இதான் நாங்கள் அடுத்தது எங்கள் சொந்த ஊருக்கு போக முடியும் எங்கள் சொந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்திட்டுருந்தாங்க ஜல்லிக்கட்டு நடத்துனப்ப பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்துட்டாங்க அங்கே ஊர் தலைவர் தான் அந்த ஜல்லிக்கட்டை நடத்துறார் அவர் தலைமையில் தான் எல்லாம் நடக்கும் அவர் நினச்சாதான் அந்த ஊரில் இருக்கிறவங்க மாட்டை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டில் விட முடியும் அதுக்கான அனுமதி அவர் தான் தருவார் அதனால அவரோடய அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோடய வீட்டில் இருக்கிற ஒரு காளை நல்ல பெருசாக இருக்கும் அதுதான் எப்பவும் எல்லா வருஷமும் ப்ரைஸ் வாங்கும் இந்த தடவை என்னோடய மாமா பார்த்தீங்கன்னா ஒரு காளை வெளியேருந்து வாங்கியிருந்தார் அது நல்லா பார்க்கறக்கு எங்கள் ஊர் தலைவர் காளையை விட நல்லா பலமாக தெரிஞ்சிது அது அதுக்கு நல்லா சத்தான ஆகாரம் தீவனல்லாம் போட்டு வச்சு வளர்த்தாங்க அதுக்கு எப்போவும் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த காளையும் இந்த வருடம் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறக்காக இருந்துது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல மழை பெய்ய ஆரமிச்சிது மழை பெஞ்சங்காட்டிக்கும் அங்கே இருந்தவங்க எல்லோருமே கலஞ்சி ஓடிட்டாங்க கடைசியாக இந்த ஊர் தலைவரோடைய மாடுதான் எல்லாத்தையும் முட்டி தூக்கி வீசிட்டுருந்துது முட்டி தூக்கி வீசுனங்காட்டிக்கி அவங்க அந்த மாட்டை ஜெயிச்சதாக அறிவிச்சாங்க அடுத்தது எங்கள் மாமாவோடய மாடுதான் வந்துது அது வந்து அங்கே இருக்கி றவங்கள எல்லாம் முறச்சி பார்த்துது அது சுற்றுனதுல அதனோடய திமில் பிடிக்கிறக்காக எல்லோரும் முயற்சி பண்ணாங்க ஆனால் எந்த மாடு பிடிக்கிறவங்களாலேயும் அதை பிடிக்கவே முடியல அவங்க பிடிக்கிறக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் பிடிக்க முடியல ஆனால் அந்த வானிலை அவங்கள பிடிக்கவும் விடல அதனால் இந்த மாதிரி பண்டிகைகள் திருவிழாக்கள் நடக்கிறப்ப வானிலைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அவங்க என்றைக்குமே நம்ம காலத்தையும் நேரத்தையும் பார்த்துதான் எல்லாத்தையும் அமைக்கணும் இப்போ இருக்கக்கூடிய பூமியில் வெப்பநிலை காரணமாக நிறையா கால சூழ்நில வானிலை மாற்றம்லாம் நடக்குது அதனால இந்த மாதிரி பூமி வெப்பமயமாகிறத தடுக்குறதுக்காக நிறையா விஷியங்கள் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் தேவையில்லாத இந்த பெட்ரோல் டீசலில் ஓடுற வண்டியெல்லாம் ஓட்டுறத விட்டுட்டு மின்சாரத்தில் ஓடுற வண்டியை வாங்கி ஓட்டணும் அதுமட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஆராய்ச்சிகள்லாம் மீத்தேன் எடுக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணாமல் இருந்தம்னாலே நம்மளை சுற்றி இருக்கற கூடியவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் நல்லது